வணக்கம் மேடம் நான் சேலத்துலிருந்து வினோதினி பேசுகிறேங்க சேலத்துலிருந்து வினோதினி பேசுகிறேங்க நான் ரீசண்டாக ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அங்கே என்னோடய ஃப்ரெண்டை சந்தித்தேன் நண்பரை சந்தித்தேன் அவங்க சொன்னாங்க அவங்க ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் கிட்டேயிருந்து தான் அவங்க துணியெல்லாம் வாங்கினேன்னு சொன்னாங்க எனக்குமே எனக்குமே இப்போ என்ன ஆமாங்க எனக்குமே ரொம்ப நாளாக பொட்டிக் வைக்கணும்ன்னு ரொம்ப ஆசைங்க நான் வந்து ஒரு ஒரே ஒரு ஒருத்தவர்களுக்கு தனித்தனியாக அதாவது குழந்தைங்கன்னா குழந்தைகளுக்கு தனியாக ஒரு கடை பெரியவங்கன்னால் பெரியவர்களுக்கு தனியாக ஒரு கடைனு ஆரம்பிக்கலாம்ட்டு இருக்கேங்க சேலத்துலேயே வந்து ஒரு மூணு இடம் சொந்தமாக இருக்குங்க நல்லா மெயினிலேயே இருக்குது அதனால் முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆரம்ப கடையை வந்து திறக்கலான்ட்டிருக்கேன் அதுக்கு உங்கள் கிட்டேயிருந்து தாங்க ஸ்டாக்கெலாம் எடுக்கலான்ட்டிருக்கேன் ஆ ம் ஆ இப்போதைக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கிகிறேங்க குழந்தைகளுக்கான ஆடைகள் குழந்தைங்க அப்படி ஆமாம் குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்கங்குறதனால அப்படிங்க குழந்தைங்கங்குறதனால அவங்க நிறைய இது போடமாட்டாங்க இல்லைங்களா அதனால் ஃபஸ்ட்டு ஆ சரிங்க ஓ அப்படி சொல்கிறிங்களா சரிங்க அப்போனா ஒன்று பண்ணுறேங்க அஞ்சு லட்சதுக்கு சரக்கு வாங்கிக்க வரட்டுங்களா சரிங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குற நிறத்ததான் நான் நீங்கள் கொடுக்கணும் எனக்கு வந்து இந்த நிறத் இந்த நிறங்கள் இருக்கில்லையா குழந்தைகளுக்குனு சில நிறங்கள் எல்லாம் செட் ஆகும் நான் வந்து என்னமாதிரி நிறத்தில் எனக்கு துணி வேணுமோ அதை நான் சொன்னமாதிரி நீங்கள் எனக்கு தயாரித்து தருவீங்களா

ம் சரிங்க மேடம் அப்படிங்களா சரிங்க அப்போனா நான் உங்கள் இது எங்கே வருது அப்படிங்களா அப்படிங்களா அடுத்த ம்

அடுத்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் நீங்கள் இருப்பீங்களா உங்களை நேரில் வந்து சந்திக்கலாமா சரிங்க ம் ஓகேங்க ஆனால் எனக்கு இப்போ அஞ்சு லட்சம்னால் அஞ்சு லட்சத்தையும் நான் ஒரே தவணையில் தர முடியாது எனக்கு ஒரு மூணு தவணையில் பண்ணித்தர முடியுமா மூணு தவணையாக சரிங்க அப்போ இன்னும் பத்து நாள் கழித்து நான் திரும்ப உங்களுக்கு கூப்பிட்றேங்க கூப்பிட்டுட்டு நாம் நேரில் சந்திப்போம் சரிங்க நன்றிங்க ம்